ஹலோ ஆ வணக்கம் டீச்சர் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேங்க ஆ எங்கள் க்ளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுதந்திர தின விழாவுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணலான்னு இருக்காங்க பாட்டு வந்து இந்த சாங் தான் எடுத்திருக்காங்க நீங்கள் அந்தமாதிரி என்ன ரெடி பண்ணியிருக்கீங்க

ஓகே ஓகே ஒன்னுமில்ல அப்படிங்களா ஓகேங்க ரொம்ப நல்லது ஆ எட்ரை மணிக்கெல்லாம் வர சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் மெசேஜ் போட்டிருக்காங்க இப்போதான் பார்த்தேன் அதனால்தான் உங்கள் கிட்டேயும் பேசலாம் வேறு என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் நம்ம சைடில் என்னென்ட்டு தெரியல ஏன்னால் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ஒர்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நாளைக்கு எட்டு மணிக்கெல்லாம் போய்விட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பக்காவாக முடிச்சுட்டோம்னா ஒம்போதரை மணிக்கெல்லாம் கொடி ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க ஆ கொடி ஏற்றி முடிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மிட்டாய் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்புறம் வந்துடுறா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஆமாங்க மெசேஜ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அதை பார்த்து அதுமா அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோவ் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் எப்படி ஆ நானும் எட்ரை மணிக்கே வந்துடலான்னு இருக்கேன் மேம் எட்ரை மணிக்கு வந்தாலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க யூனிஃபார்ம் தான் மேம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக டர்கிங் பண்ணி ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு ஆ யூனிஃபார்மாக வரணும் பசங்களுக்கு வந்து அதுக்கொரு மெசேஜ் போட்டிருங்க அவங்களுக்கு இண்ட்டிமேஷன் கொடுத்துருங்க நானும் சொல்லிவிட்டேன் பசங்களுக்கு நான் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிகிட்டே இருந்தால்தான் காலையில் கூட திரும்பவும் சொன்னோம்னாதான் அவங்க கரெக்டாக வருவாங்க அந்த டைமுக்கும் வருவாங்க நீ ஆ ஓகே மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ அம் ட்ரில் மாஸ்டர் ஆ ட்ரில்லிங் கூட வந்து சொல்லியிருக்காங்க போலிருக்குது மாஸ்டர் சொல்லிகிட்ருந்தாரு ம் ஆமாம் அது சொல்லிகிட்ருந்தாங்க ஆ அதுக்கு வந்து ம் ஆ அதுவும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு மேம் கையில் கொடுக்கறதுக்கு வந்து அந்த ட்ரிலிங் டைமில் கையில் வெச்சு எக்ஸர்சைஸ் பண்ணுறா மாதிரி ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க அதுவும் பசங்களை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வெச்சுட்ணும் சரி மேம் ஆ மற்றது நம்ம காலையில் வந்து பேசிக்கலாம் நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க நானும் சீக்கிரம் வந்துடுறேன் நம்ம வந்து சீக்கிரமாக அந்த சுதந்திர தினத்தை வந்து முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுலாம் மேம் ம் ஓகே மேம்